இந்தியாவில் ரொம்ப பிரபலமான விளையாட்டுனு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு வாலிபாலு புட் பாலு செஸ்ஸு எல்லாம் ரொம்ப பிரபலமான விளையாட்டு தான் எல்லாம் ரொம்ப ஹாக்கி ஒலிம்பிக் இதெல்லாம் ரொம்ப பிரபலாமான விளையாட்டு தான் அதில் வந்து பிரபலமானவங்கன்னு பார்த்தா வந்து சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் விராட் கோலி தோனி இப்போ சச்சின் டெண்டுல்க்கர்லாம் பத்து வயதில் இருந்து அவர் கிரிக்கெட்டு விளாண்டுட்டு இருக்கார் நல்லா விளாடுவாரு அடுத்து வந்து பிரபஞ்சன் அவங்க கபடியில் விளாண்டுருக்காங்க எல்லாத்துலேயும் சொல்லலாம் எல்லாம விளையாட்டும் ரொம்ப இம்பாட்டனான இம்பாட்டன் தான்